எங்கள் தொகு எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி பார்த்தீங்கன்னா பிஜேபி பாஜக அதில் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார்ங்கிறவர் வந்து அந்த தொகுதி கிழக்குத் தொகுதி தலைவர் அவருக்கு வந்து அரசியல் வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்தாங்கன்னால் இங்கே இருக்கற க சாலை வசதி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அப்போ நிறையா இப்போ காவலர்களுக்குலாம் இரட்டிப்பாக வந்து அவங்களோடய பணம் தர்றதா சொல்லியிருக்காங்க அவங்களோட எல்லா வாக்குறுதிகளுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு குடிமகனாக அவருக்கு அவங்க வந்து என்ன எங்களுக்கு உதவுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கட்சி அவங்க அவங்க அந்த கட்சி பாஜக வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நாடே செழிப்பாக இருக்கும் அவங்க நல்ல எல்லாமே யோசித்துதான் பண்ணுறாங்க அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு